ஆ சொல்லுங்கமா யாரு வணக்கம் ஆம் நூருல் தான் பேசுகிறேன் சொல்லுங்க ஆ சரி ம் ஆ சரிங்கமா ம் ஆமாம் பார்த்து கொடுக்கிறேன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் சரிங்கமா சரிங்கமா சரிங்கமா ம் நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரியெலாம் வேணும்னு நினைக்குறீங்க சுற்றி சரௌண்டிங் சரிங்கமா சரி சரிங்கமா சரி சரிங்கமா சரிங்கமா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இருக்குமா ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது ஆ அஞ்சு செண்ட்ருக்குது பத்து செண்ட்ருக்குது பதினைஞ்சு செண்ட்ருக்குது சரிங்கமா சரிங்கமா ஒரு செண்டு ஆறு லட்சம் ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபாய் வரையும் இருக்கு உங்களுக்கு ஓகேவா ஒரு செண்டு தான் ஓகேம்மா ஓகேம்மா அப்போ நான் வந்து அந்த சரி எவ்வளோமா நீங்கள் எதிர்பார்க்குறிங்க அவ்வளோ கம்மியாக வராதேம்மா கண்டிப்பாக ஒரு நாலு லட்சம் ரூபானாலும் ஆகும் ஒரு செண்டு அதுவும் திருப்பாலை சைடுல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ ஆமாம்மா ஆமாங்கமா ஆனால் கொறைப்பாங்கமா ஒரு ஏழு லட்சம் ரூபானா ஒரு நாலு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொறைப்பாங்க ரெண்டு லட்சம் ரூபாயலாம் வராதேம்மா கொஞ்சம் நீங்கள் யோசியுங்க யோசுச்சு என்னென்னு பாருங்கள் நாங்கள் நல்ல ஆனால் நல்ல இடமா தான் நாங்கள் சொல்லுவோம் சரிங்கமா சரிங்கமா ம் உங்களுக்கு இடம் பிடிச்சுகிருச்சுனா என்னென்னு நீங்கள் அதுக்கப்பறம் கூட ரேட் பேசிப்போமா திருப்பாலையில் ஒரு அஞ்சு செண்டு இடம் இருக்குது சரிங்கமா சரிங்கமா திருப்பாலையில் ஒரு அஞ்சு செண்டு இடம் இருக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் அப்போ நான் உங்களுக்கு

சரிங்கமா சரிங்கமா சரிங்கமா சரிங்கமா வேற எந்தமாதிரிலாமா எதிர்பார்க்குறிங்க வேறு எதுவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றிங்களா எதுவும் எதுவும் இல்லைமா சரிங்கமா சரிங்கமா அப்போ நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்கமா சரிங்கமா நான் சரிங்கமா சரிங்கமா கண்டிப்பாக நாங்கள் நல்ல இடமா பார்க்குறோம் நீங்கள் நாளைக்கு டென் ஓ க்ளாக் மேலே நான் கால் பண்ணுறேன் அப்படி நான் அடிக்க கால் பண்ணலன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணிடுங்கள் சரிங்கமா தேங்க்யூமா ம்